வேறு ஒரு மொழி பேசப்படும் பகுதிகளுக்கு பயணிக்கும்போது பிறரைத் தொடர்பு கொள்வதில் எந்தத் தடைகளும் இல்லை ஏன் என்றால் நமக்கு தான் வேற ஒரு மொழி என்பது வட நாடாகட்டும் இந்தியாவுக்குள்ள எங்கே சென்றாலும் நமக்கு ஹிந்தி தான் நமக்கு தெரியும் அதனால் வந்து பிறருடன் வந்து பேசுவதற்கு எந்தத் தடையும் கிடையாது பிறரிடம் பேசுவது சரளமாக வாய்வே மனதுவிட்டு பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் அதே சமயம் எங்கே போனாலும் எது வேணாலும் அப் பிற மொழியில் வந்து நம்ம அந்த அட்ரஸு விலாசங்கள் கேட்கறதுக்கு நமக்கு பயனுள்ளதாக இருக்கிறது